ஹலோ வணக்கம் வணக்கம் ஆ முனியாண்டி விலாஸுங்களா ஆமாங்க ஐயா நாங்கள் ஒரு விருந்துக்காக உங்கக்கிட்டே ஆடர் கொடுத்துருந்தேன் முந்தாநாள் ஆமாம் அதில் தோசை இட்லி வடை கடலை சட்னி துவையல் மற்றும் சப்பாத்தி உப்புமா பூரி குருமா சாம்பார் பொங்கல் இதெல்லாம் கொடுத்துருந்தேங்க இதுக்கூட ஆம்லேட்டும் கொடுத்துருந்தேன் அந்த ஆம்லேட் வந்து கொஞ்சம் காலையில் வேணாம் அப்படின்றதனால வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க அதுக்கு பதில் வேறு என்ன அதை நீங்கள் கொடுக்க முடியும் ஆமாம் ஆமாம் எங்களுக்கு இப்போது நான் சொன்ன ஐட்டங்கள்லாம் எல்லாமே அதே கொடுத்துருங்க அந்த ஹாம்லேட் மட்டும் அந்த லிஸ்ட்லிருந்து எடுத்திருங்க ஏன்னால் எங்களுக்கு காலையில் வேணாம் அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க அந்த ஆம்லேட் அந்த முட்டை ஐட்டம் வேண்டாங்க ம் எனவே தயவுசெஞ்சு நீங்கள் மற்றதெல்லாம் கரெக்ட்டாக நாங்கள் ப்ராப்பராக எவ்வளோ கொடுத்தமோ அந்த ஆடருக்கு எங்களுக்கு அனுப்பிவிட்ருங்க மிக்க மகிழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்